மொபைல் ஷாப்பா எனக்கு ஃபோக்கோ மாடல் மொபைல் தேவப்படுது எனக்கு ஃபோக்கோ எக்ஸ் ஃபை ஃப்ரோ தான் வேணும்

அமௌண்ட்டு பதினேழு ரூவாவா நியூ மாடலா கேமரா மாடல்லாம் நல்லா இருக்குமா க்ளியரா இருக்குமா

இதுல சார்ஜரெலாம் எப்படி சார்ஜரெலாம் எல்லாம் ஃபோனில் நிற்குமா

ம் ஹெட்செட்டுலாம் ஃப்ரீயாக கொடுப்பீங்களா ஆ ஃபோன் கவரு ஹெட்செட்டு ஆ ஆ சரி ரிட்டன் பண்ணிக்கிலாமா ஆ சரி ஓகே சார் எனக்கு இந்த மாடலு மொபைலே எடுத்து வையுங்க ஆ சரிங்க சார் ஆ